என்னோடய ஓய்வு நேரத்தை நான் எப்படி செலவுனால் காலையில் தூங்கி எழுந்து வீடு வாசல் இது எல்லாம் பெருக்குவேன் கிச்சனில் வேலை இருந்தால் செய்வேன் சமையல் செய்வேன் சமையல் செஞ்சுட்டு அந்த பாத்தரத்தை எல்லாம் கி கிளீன் பண்ணுவேன் வீட்டில் இருக்கிற எல்லாப்பொருளையும் இது பண்ணுவேன் எனக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு இருந்தாலே எல்லா வேலையும் செய்வேன் படிப்பேன் புக்கு படிப்பேன் ஓமர்க் இருந்தால் பண்ணுவேன் நிறையா வேலைங்க இருக்கும் வீட்டில் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வெளியில் போவேன் வெளியில் பார்க்குக்கு போவேன் அங்கே பார்க்கில் வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து விளையாடிகிட்டு இருப்பாங்க அதை பார்த்து ரசிச்சு பார்ப்பேன் அங்கே வந்து அந்த சின்ன பசங்களோட சின்ன பசங்க நாம்பளும் சேர்ந்து அங்கே விளையாடுறது ஒரு ஊஞ்சல் நிறையா ப்ளேகிரௌண்ட் நிறையா ப்ளேஸ்லாம் இருக்கும் அங்கே ப்ளே திங்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணி விளையாடுறது வீட்டுக்கு வந்தால் டிவி பார்ப்பேன் நிறையா நான் வந்து டிவி பார்ப்பேன் டிவியில் வந்து நிறையா மூவீஸ் பார்ப்பேன் என் இது முலமாக என்னோடய ஓய்வு நேரத்தை வந்து நான் வந்து செலவழிப்பேன் ஒன்று வந்து ஃபோன் போனில் வந்து யூட்யூப்பு இன்ஸ்டா பேஸ்புக் இதுமாதிரி எல்லா ஆப் மூலமாக நான் என்னோடய ஒய்வு நேரத்தை செலப்பேன் அப்புறமா என் பிரெண்ட்ஸ்கிட்ட பேசுவேன் ஒருத்தருக்கிட்ட பேசுவேன் ஒரு பொண்ணு ஒரு என் பிரெண்ட் கிட்ட பேசுனாள் நிறைய நேரம் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அது வந்து ஒரு என்டர்டைன்மென்டாக இருக்கும் நான் டைம் போகிறதே எனக்கு தெரியாது காலையில் இருந்து நான் தூங்குகிற வரையும் அது காலையில் ஆறு மணிலேருந்து நைட் பதினோரு மணி வரையும் எனக்கு டைம் போகிறதே தெரியாது இவ்வளோ நேரம் டைம் போச்சான்ட்டு நான் டைம் வந்து சீக்கிரமா போய்டும் நான் வீட்டில் இருக்கும் போது மட்டும் டைம் ரொம்ப சீக்கிரமா போய்டும் இன்னும் எங்கள் வீட்டில் வந்து பெட்ஸ் இருக்குது பெட் டாக் இருக்குது அந்த நாய் கூட நான் ரொம்ப விளையாடுவேன் அந்த நாய்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த நாய் கூட விளையாடிட்டு இருக்கிறது அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது இதுமாதிரி வேலைலான் நான் செய்வேன் இன்னும் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு என் பாட்டிக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவேன் ஒரு கடைக்கு போயிட்டு வருவேன் ஷாப்பிங் பண்ண எனக்கு பிடிக்கும் நான் ஒரு நாள் வீட்டில் இருந்தாலே எல்லா வேலையுமே செய்வேன் ஷாப்பிங் போயிட்டு வந்து வீட்டில் ஜாலியாக தூங்குவேன் ஒரு நல்லா மதியநேரத்தில் வந்து சாப்பிட்டு ஒரு ஒரு மணிலேருந்து ஒரு மூணு மணி வரையும் நல்லாவும் நான் தூங்குவேன் இதுமாதிரி வேலைலாம் நான் வீட்டில் இருந்து நான் செய்வேன் எப்படி சொல்றதுன்னால் நிறையா இருக்குது நிறையா எப்படி எப்படிலாம் செலவழிப்போமோ அப்படி அப்படி நான் என்னோடய ஓய்வு நேரத்தை வந்து செலவழிப்பேன்